மற்ற கிரகங்களிலும் வெளிப்புற வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் இது எப்படி நமக்கு தெரியும் நம்ம எப்படி இதை நாம உணர்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி நாம செய்திகளில் கேள்விப்படுறோம் பறக்கும் தட்டு நம்மளுடைய பூமிக்கு பறக்கும் தட்டு வந்தது அதில் சில வெ வெளிக்கிரக மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நாம கேள்விப்படுறோம் அந்த மாதிரி வரும் போது அவங்க நமக்கு சில அறிய செயல்களை செய்து காட்டுறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம பறக்கும் தட்டு வருது வானத்தில் அது அடிக்கடி தென்படுது அப்படின்றத நம்மளுடைய மக்கள் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு சொல்லிட்டுருக்காங்க